தோட்டத்தில் வந்து நமக்கு இப்போதைக்கி தோட்டத்தில் ஒன்றும் வெள்ளாமை விளச்சலு தண்ணி எல்லாம் பூரா மேட்டுக்கே தான் தோட்டம் கிடையாது அதாவது வானாவரி வானாவரினா வைகாசி மாசம் கடல கட்டை போடுகிறோம் கடலை போடுகிறோம் கடலை எடுத்துவிட்டு மறுபடி வைகாசி ஆனி ஆடி ஆவணி புரட்டாசி மாசம் கடல்லக்கா எடுத்துர்றோம் கடலையை எடுத்த உடனே மறுபடி நம்ம மழை பேஞ்சோனையே இயற்கையாக அப்போ சோளத்தை விதைக்கிறோம் சோளத்தை விதச்சோனையே மறுபுடி சோளத்தை எடுத்துவிட்டு சோளம் வந்ததுக்கு அப்புறம் அப்புறம் சோளத்தை எடுத்துவிட்டு காட்டை சும்மா போட்டுடறோம் அதாவது வீட்டுக்கு பக்கத்தில் காடு இருக்கிறது நல்லது அப்போது அங்கே ஊருக்குள்லிருந்து இங்கே காட்டுக்கு வரும்பொழுது கொஞ்சம் நடை ஊருக்கு பக்கத்தில் வந்து காட்டுக்குள்லே இருந்தோம்னால் வீடு காடு குள்ளெ இருந்துதுனா ஆடு மாடு கோழி எல்லாமே பார்த்துக்க சவுகரியமா இருக்கும் காட்டுக்கு வர்றது வேலை வெட்டி எல்லாமே சே நல்லாயிருக்கும் அதேமாதிரி அங்கிரு இங்கிருந்து போகிறதுக்கு சலுப்புபடணும் அங்கிருந்து வரதுக்கு சலிப்பு இருந்ததுதுனா கொஞ்சம் நேரம் உக்காந்துருக்கலாம் கொஞ்சம் நேரம் ஒரு வேலை செய்யலாம் மாடு மேய்க்கலாம் ஆடு மேய்க்கலாம் ஆட்டுக்கு நேரம் ஆனால் பால் பீய்ச்சலாம் இதெல்லாம் பண்ணலாம் காடு ஒரு பக்கம் வீடு ஒரு பக்கம் இருந்ததுனா கொஞ்சம் சலுப்பாக இருக்கும் அவ்வளோ தான் காரணம்